எனது குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாகும் எங்களுடைய குடும்பத்தில் ஏறக்குறைய ஐந்து பேர்கள் என்னுடன் பிறந்தவர்கள் இரண்டு பே இரண்டு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் எங்கள் தாயாருக்கு மூத்த ந பையன் வந்து இறந்துட்டாரு எங்கள் குடும்பத்தில் மூணு பேர் இறந்துட்டாங்க நான் ஒருத்தன் தான் கடைசியாக இருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மூன்று குழந்தைகள் ஒன்று பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரு இருவர் மருத்துவர்களாக படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் இன்ஜினியராக படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு நிறையா நண்பர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் படித்தவர்கள் ஆஃபீஸர்கள் அவர்கள்தான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் படித்த நண்பர்கள் தான் கு என்னுடைய நண்பர்களுக்கு நல்ல பழக்கங்கள் தா பழக்கவழக்கங்கள்தான் இருக்கிறது குடிப்பழக்கம் அதெலாம் கிடையாது எங்களுடைய குடும்பமும் நல்ல படித்த குடும்பம் நான் ஒரு பட்டதாரி என்னுடைய மனைவி ஒரு பட்டதாரி என் பிள்ளைகள் இருவர் மருத்துவர்கள் ஒருவர் இன்ஜினியரு எங்களுடைய மாமியார் வீட்லேயும் எங்கள் மச்சினர்கள் எல்லாம் படித்தவர்கள் எங்களுடைய அக்கா பிள்ளைகளும் எல்லாம் படித்தவர்கள் பட்டதாரிங்க எல்லாமே படித்தவுங்க நல்ல வசதியாக வாழ்ந்துக்கொண்டு இருக்கிறார்கள் எந்த பிரச்சினையும் இல்லை எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது எங்கள் குடும்பத்தில் யாரும் குடிக் குடிக்கிற பழம் குடிப்பழக்கம் இது போன்ற பழக்கம் எதுவும் கிடையாது நல்ல படித்திருக்கிறார்கள் நல்ல தாய் தந்தை நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் நல்ல பழக்கவழக்கங்கள் உண்டு யாரும் குடிப்பதில்லை நல்ல குடும்பத்தை குடும்பத்தில் நாங்கள் அனைவரும் பிறந்திருக்கிறோம்